இப்போவும் பார்த்துக்கிட்டீங்கனா இந்த பத்து வர்ஷத்தில் எப்படி வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்கனா யூடியூபப்பர்சாக ஃப்ரேஸ் பண்ணி அப்படியுமா சம்பாதிக்கிறாங்க முன்கால இப்போ பத்து வர்ஷத்துக்குள்ளே முன்னாடி பார்த்தீங்கனா கவுர்மெண்ட்டு ஜாபுக்காண்டி எக்ஸாம் எழுதுவாங்க அப்படி கவுர்மெண்ட் ஜாப்காண்டி எக்ஸாம் எழுதுவாங்க இல்லைனா பிரைவேட் கம்பெனிங்களுக்கு வேலைக்கு போவாங்க அந்த மாதிரி தான் மக்கள் பண்ணி இருந்தா இப்போ இந்த பார்த்தீங்கனா பத்து வர்ஷத்துக்கு அப்புறோம் பார்த்தீங்கனா மக்கள் வந்து யூடியூப் மூலமாக இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி சம்பாதிக்க இதில் போய் வீடியோஸ் டிக்டாக் மாதிரி செஞ்சு இதில் சம்பாதிக்க ஆரமிஷ்ட்டாங்க சம்பாதி இதுவும் பாத் இதுவும் இல்லாமல் மக்கள் வெவ்வேறு மூலியமா இப்போ இது தான் செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு இல்லை எதுனாலும் நம்ம நல்லது செய்ய நினச்சா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை செய்யலாமா அந்த வேலை செய்யலாமா யாருகிட்டயும் நம்ம வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொழிலில் வந்து ஒவ்வொரு மாதிரி இறங்கி செய்யறாங்க